எங்கள் வாழ்க்கை விவரங்கள்ன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிறந்த ஊர் வந்து மேட்டுப்பாளையம் நான் மேட்டுப்பாளையத்தில் பிறந்த ஊர் மேட்டுப்பாளையம் அந்த பிறந்த ஊரில் நாங்கள் நான் அம்மா அப்பா மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கிறாங்க நாங்கள் நாலு பேர் என் கூட பிறந்த ஒரு தம்பி மொத்தம் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர்த்துல பார்த்திங்கன்னா பெ பெரிய அக்கா ரெண்டாவது நான் மூணாவது ரெண்டாவது முதல் அக்கா ரெண்டாவது அக்காவுங்க யாருமே ரெண்டு பேரும் சரியா படிக்கலை அவங்க படிக்காதது மூணாவது நான் அவங்க வந்து பன்னெரெண்டாவது படித்தேன் என் தங்கச்சி வந்து டென்த்து படிச்சாள் என் தம்பி வந்து டென்த்து படித்தான் நாங்கள் வந்து நான் வந்து மூணாவது டென்த் டுவெல்த்து படிச்சு டைமண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டிருக்கேன் என் தங்கச்சி வந்து சிவாஸுங்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்ருக்குறாள் அவங்க சிவாஸுங் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்ருக்குறாள் என் தம்பி வந்து சால்ஜருங்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டிருக்கான் நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் வந்து எனக்கு மூக்கனூர் நான் டைமண்ட் கம்பெனியில் வேலை செய்யும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் வந்து ட மூக்கனூரில் நெய் கரண்டு தறி ஓடட்டுறவருக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவர் பேர் வந்து ராமலிங்கம் அவருக்கு தான் கல்யாணம் பண்ணிக் கொடுத்தாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எனக்கு மாமனார் மாமியார் அவருக்கு ஒரு அண்ணா இருக்கிறாரு அப்புறம் அவங்க அண்ணா அண்ணி எல்லோரும் ஒரே கூட்டுக்குடும்பத்தில் இருக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணி வரும் போது அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி ஒருத்தி அவளுக்கு மு திருப்பூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அக்காவை வந்து தொடம்பாளையங்கிற என்ற ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் பெரிய அக்காவை வந்து சாமிசெட்டி பாளையத்தில் இது பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் நாங்களெலாம் ஏதோ ஒரு விசேஷம்னு சொன்னமுன்னால் ஜாலியாக எந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்துச்சுனாவே எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் இவங்களாம் ஒட்டுக்கா சேர்ந்தாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னால் நாலு பேருங்கும்போதே ஒரே சந்தோஷமா ஜாலியாதான்று இருப்போம் எங்கையாச்சும் ஒரு இடத்துக்கு போவது வர்றது இந்தமாதிரி நிறைய பிளேஸ்க்கு விசேஷம்னாவே நிறைய இடத்துக்கு போவது எல்லாமே இருக்கும் அந்தமாதிரி கொடிவேரி ப இது பவானி சாகர் டேம்மு கல்லார் இந்தமாதிரி கல்லாரில் போய் குளிக்கிறது அதுமாதிரி நிறைய இடத்துக்கு போவோம் அப்புறம் கோயிலுக்கு போவோம் பன்னாரின்னு கோயில் இருக்குல்லை அங்கே போவோம் அங்கே போய் ச கோயிலுக்கு போயிட்டு பவானி சாகர் டேமுக்கு போய் மீனெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கொடிவேரி போனோம்னா அங்கேயும் போய் ஜாலியாக குளிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அப்புறம் நான் நாங்கள் வந்து நெசவு தொழில் தான் பண்ணுறோம் நாங்கள் வே நெசவு தொழில் பண்ணுறது வந்து கரண்டு தறி போட்டிருக்குறோம் தறியில் வந்து கைத்தறியில் அவங்க அண்ணா வந்து கைத்தறி போட்டிருக்காங்க நாங்கள் வந்து கரண்டு தறி தான் போட்டிருக்குறோம் அப்புறம் நாங்கள் வந்து இவங்க ஊருக்குள்ளையே எங்களுக்கு வந்து பாவு பட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நாங்கள் வாரம் ஃபுல்லாக நெசிச்சு வாரத்துக்கு ஒரு நாள் தான் கொண்டு போய் கொடுத்து சேலைகள் பணம் வாங்கிட்டு வருவோம் சேலைக்கு பணம் வாங்கிட்டு வந்து மேக்சிமம் நாங்கள் வாரத்துக்கு ஒருக்கா வெளியே போவது இந்தமாதிரி அக்காங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர்றது இந்தமாதிரிலாம் ஜாலி பண்ணுவோம் அப்புறம் தம்பி வர்றது தங்கச்சி வீட்டுக்கு திருப்பூர்க்கு போவது இந்தமாதிரிலாம் நிறைய பண்ணுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ந ஞாயித் சனி ஞாயிறு சனிக்கெழமை இன்னும் சாயங்காலம் வரைக்கும் நெய்வோம் ஞாயித்துக்கெழமை பார்த்திங்கன்னா லீவு நாள் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலைலிருந்தே யாரும் எங்கள் ஊரில் மூக்கனூரில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா மீன் வெட்டுவாங்க கறி வெட்டுறாங்க கறி வெட்டுவாங்க அந்த அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா தொழிலும் அந்த அன்றைக்கி லீவு தான் இருந்தாலும் எங்களுக்கும் அந்த அன்றைக்கி லீவு தான் மாதத்துக்கு ஒருக்கா அமாவாசை நாள் அந்த அன்றைக்கி எங்களுக்கு லீவு தான் அமாவாசை நாள் நாங்கள் தொழில் பண்ண மாட்டோம் அந்த நெய்றவங்க எல்லோருமே அமாவாசை நாள் நெய்ய மாட்டாங்க எல்லோருமே வீட்டில் நெ நெசவு நெய்யறவங்க தான் இங்கே மூக்கனூர் பொறுத்தவரைக்கும் எல்லோருமே நெசவு நெய்யறவங்க தான் யாரும் வெளி வேலைக்கு படித்தவங்க வெளி வேலைக்கு போகிறாங்க இந்த பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க எங்கள் கூ எங்கள் அக்காங்கள் எல்லோருமே நெசவு தொழில் பண்ணுறவங்க தான் யாருமே வெளி வேலைக்கெல்லாம் போவது கிடையாது எல்லோருமே வீட்டில் தொழில் பண்ணுறவங்க தான் அவங்க எல்லோருமே வீட்டில் தொழில் பண்ணுறங்காட்டிக்கு நாங்கள் எல்லோரும் வாரத்துக்கு ஒருக்கால் வெளியே போவது வெளியே போவோம் இவங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றது எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னால் நான் யாரையும் நம்ம லீவ் கேட்க வேண்டியது இல்லேலை நெசவு தொழில்னாவே ஜாலி தான் யார்ட்டையும் லீவ் சொல்ல வேண்டியதில்லை அதனால நாங்கள் வீட்டிலையே இருக்கிறங்காட்டிக்கு ஞாயித்துக்கெழமை ஒரு நாள் வீட்டில் ஜாலியாக இருந்துகிட்டு என் பையன் சரியான குறும்பு பண்ணுவான் அவனையும் அந்த ஞாயித்துக்கெழமை ஒரு நாள் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லிக் கொடுத்துவிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும் போது எங்களுக்கு அதுக்கே டைம் சரியா போயிடும்